வணக்கம்ங்க நாங்கள் வந்து எதாது ஒரு பந்தயத்துக்கு ரெடியாகும் போது நார்மலாகவே நான் வந்து காலைலேயும் ஈவ்னிங்கும் கொண்டக்கடலை முளைக்கட்டி பயிர் அந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் ரெகுலராக எடுத்துப்பேன் அது எடுத்துக்கிறதால நம்ம ஊட்டச்சத்து உடம்போட ஸ்டாமினா வந்து நல்லா ஹெவியாக நல்லாயிருக்கும் டயர்ட் ஆக மாட்டோம் நல்லா அதிக நேரம் நம்மளால வந்து ஒர்க் பண்ண முடியும் ஒர்க்கவுட் பண்ண முடியும் நம்ம வந்து எனர்ஜியை லாஸ் பண்ணாமல் அதிக நேரம் வந்து ஸ்டெமினா இருக்கும் இதேமாதிரி உடம்புல டயர்டாகாமல் இருக்கிறதுக்காக குளுக்கோஸ் கைலேயே வெச்சுட்டு எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போல்லாம் சாப்பிட்டுக்குவோம் ஏன்னா ரிலாக்ஸு கொஞ்சம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து ஃப்ரீ ஆகி நம்ம விளையாடும் போது பயிற்சி எடுக்கும் போது பண்ணோம் அப்படின்னாக்க நமக்கு வேர்வைகள் அதிகமாக வராமல் இருந்தாலே உடம்பு டயர்டாகாமல் நல்லாயிருக்கும் தேங்க்யூ